எனக்கு வந்து நிறையப் பேர்ருக்காங்க அக்காங்க அண்ணாங்க ரெண்டுப் பேர்ருக்காங்க நான் வந்து லாஸ்ட்டு பன்னெண்டாவது பிள்ள நான் வந்து என்னை வந்து நல்லா செல்லமாக பார்த்தாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணாங்க ரெண்டுப் பேரும் எங்கள் அக்காங்கலாம் எங்கள் பெரியக்கா இறந்து இந்த வீடு கட்டி நாங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் எங்கள் பெரியக்கா இறந்துட்டாங்க ஊட்டியில் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் ரெண்டாவது அக்காவும் போன வர்ஸ் வெளிநாட்டில் அவங்கலாம் இருக்காங்க போக முடியல அங்கே இருந்து எங்களுக்கு வீடியோ கால் அனுப்பினாங்க அந்த அக்கா இறந்து ஒரு மாதந்தான் ஆகுது அப்புறம் வந்து ரெண்டு அண்ணாங்களும் ஊரில் ஒரு அண்ணா இருக்கார் இங்கே இருகூரில் ஒரு அண்ணா இருக்கார் போன வாரம் எங்கள் ஒம்பது அக்கா ஒம்பதாவு அக்காவோடய வீட்டுக்காரரு இறந்துட்டாங்க போன வாரம் இன்றைக்கி தான் போன மாதம் இன்றைக்கி இறந்துட்டாங்க அந்த இதில் வந்து நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் அப்போ எங்கள் அண்ணாங்கலாம் வந்திருந்தாங்க என்னை வந்து ஆனால் ரொம்ப செல்லமாக பார்த்தாங்க வளர்த்தாங்க இப்போது வந்து அவுங்கவங்களுக்கு கல்யாணம் முடித்து எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க அண்ணே பசங்களெல்லாம் இப்போது போனாலும் நல்லா பார்ப்பாங்க வேலைக்கெல்லாம் போகாதீங்க அத்தை வீட்டிலையே இருங்க அப்போயெல்லாம் கஷ்டப்பட்டுடிங்க மாடு ஆடெல்லாம் வச்சிட்டு இனி வேலைக்கு போகாதீங்க அத்தை நான் காசு அனுப்புகிறேன் அவன் வந்து நேரு நகரில் இருக்கான் வண்டி ஓட்டியிட்டுருக்கான் நான் பாத்துக்கறேன் அத்தை காசு அனுப்புகிறேன் வேலைக்கெல்லாம் போகாதீங்க அப்படியெல்லாம் சொல்லுவான் போனில் அப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும் இன்னோரு அண்ணே பையனும் இங்கே சேரன்மாநகரில் இருக்கான் அவனும் அப்படி தான் சொல்லுவான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அத்தை நீ போகாதே வீட்டிலியே இரு அப்படின்ட்டு எங்கள் அண்ணாங்கலாம் நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் இப்போ பார்க்கறதில்ல எல்லாம் அவுங்கவங்க குடும்பத்தோடு இருக்கறதனால் எப்போயோ பாத்தோமா வந்தோமா அப்படின்னு இருப்பாங்க வீட்டுக்கு வந்தாலும் உடனே போயிடுவாங்க ஆனால் முன்னே உள்ள ஆசை பாசமெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிருச்சி போனால் நல்லா பார்த்துக்குவாங்க எங்கள் அக்கா அவங்களாம் ஊட்டியில் ஒரு அக்கா இருக்குது கோயமுத்தூர்ல ஒரு அக்கா இருக்குது ஈரோட்டில் ஒரு அக்கா இருக்குது வெளிநாட்டிலையெல்லாம் கூட எங்கள் அக்காவெல்லாம் நல்லா ரிச்சாக தான் இருக்காங்க நான் மட்டுந்தான் உள்ளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அதனால் என்னை பார்த்து ரொம்ப இரக்கப்படுவாங்க ஏன் இப்படி இருக்கிற எனக்கு வந்து ரெண்டும் பொட்டைப் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் போ பசங்க இருக்கறனால் அவங்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அதனால் என்னைப் பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்க இங்கே வந்து ஏன் தனியாக இருக்கிற சன்னு எல்லோரும் கோயமுத்தூர்ல இருக்கோம் நீ மட்டும் ஏன் இங்கே வந்து இருக்க அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க